பார்த்திங்ன்னா எங்கள் பகுதியில் வந்து நெல் பயிர் வந்து அதிகமாக நாங்கள் போடுகிறோம் காவேரிபட்டிணம் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக வந்து நெல் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வந்து காவேரிப்பட்டிணம் ஒன்றியம் இந்த காவேரிப்பட்டிணம் ஒன்றியம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய கேஆர்பி டேம் அந்த நீர்த் தேக்கத்திலருந்து வரக்கூடிய தண்ணியை வைச்சு நம்ம ம மகசூல் பண்ணுறோம் இந்த மகசூல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நெல் விளைவிற்கிறாங்க அந்த நெல் வந்து பார்த்திங்கனாக்கா அறுவடை காலம் அறுவடை காலம் வந்து முடிஞ்ச உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா மிஷின் அந்த நெல் அறுவடை அதை வந்து மிஷின் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பயிர்களை வந்து நம்ம அது அந்த தரகர்கள் வாராங்க மாட்டுக்கு மற்ற கால்நடைகளுக்கு உண்டான தீவனங்க தீவனத்துக்காக தேவைக்காக வராங்க அவர்களுக்கு நம்ம அதை வந்து கொடுத்துடுறோம் கொடுத்துட்டு அந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கீரை வகைகள் கீரை வகைகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி மா கொய்யா தென்னை போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவர்களுக்கு வந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு அதி அதிகளவு இல்லாமல் குறைந்த லாபத்திற்காக நம்ம விற்பனை செய்கிறோம்